இன்றைய காலக்கட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்துவிட்டு தொலைக்காட்சி தான் ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு ஆனால் வந்துவிட்டு அப்போ த அவங்க நம்ப சின்னப்பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்ததுன்னா இந்த வானொலின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த வானொலியில நிறையா அளவரிசை இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா டைமுக்கு தான் அந்த மணிக்கு தான் வந்துவிட்டு அது ஒளிபரப்பே பண்ணுவாங்க அப்படின்றமோது எவ்வளோ பேர் வந்துவிட்டு அதை காதுலையும் கையிலையும் வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு பாட்டு கேட்டுகிட்டு இருந்த காலம் எல்லாம் இருந்துருக்கு ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அந்த க ஒரே ஒரு நாள் இந்த நாள் இந்த நேரத்தில் தான் இந்த பாட்டு வரும் இந்த நேரத்தில் தான் இது ஒளிபரப்பாகும் சொல்லிவிட்டு இந்தியா நாடே எடுத்துக்கலாம் இந்திய நாடே எடுத்துக்கிட்டோம்னாலும் அத்தனை பேரும் வந்துவிட்டு ஒரே நேரத்துக்காக ஒரே ஒருத்தங்க பா செய்தி வாசிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் வந்துவிட்டு வே காத்திருந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சிட்டு இருந்த ஒரு காலக்கட்டத்தை நம்ம மறக்கவே மாட்டோம் எப்பையுமே அந்த அளவுக்கு வந்துவிட்டு இந்த வானொலி வந்துவிட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்து இருந்துருக்குது இந்த வானொலி வந்துவிட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நிறைய பேர் வந்துவிட்டு செய்தி கேட்குறதுக்கும் பாட்டு கேட்குறதுக்குமே இருந்துருப்பாங்க வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஏ இந்த மாதிரி தான் பாட்டே போடுவாங்க ஆனால் அதிகமாக விளம்பரமே தான் இருக்கும் அது வந்துவிட்டு நமக்கு அந்த கொடைக்கானலில் இருக்கிற எஃப்எம்னு சொல்லுவாங்க கொடைக்கானல் எஃப்எம் அது தான் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே ஃபேமஸ்ஸு ஸோ அந்த அலைவரிசை வந்துவிட்டு எல்லாருமே தேடி தேடி வைப்பாங்க ஏன்னா அதில் மட்டும்தான் ஓரளவுக்கு விளம்பரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பாட்டு கருத்துக்களும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த பாட்டுக்கு பாட்டு போட்டு வைக்கிறது இதெல்லாம் இப்பெல்லாம் நம் மறந்தே போயிட்டோம் அந்த பாட்டுக்கு பாட்டு போட்டி வைக்கிறது இந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாமே வந்துவிட்டு ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டுருப்பாங்க அதெல்லாமே அந்த கொடைக்கானல் சுற்றுலா போகறவங்க கூட எல்லாருமே முன்ன போயிட்டு அது எங்கே இருக்குது அதை போய் பார்க்கணும் அப்படின்ற வானொலி நிலையம் எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தேடிகிட்டு போயிகிட்டு இருக்கிறாங்க அந்த காலம் எல்லாம் இப்போ மாறிப்போச்சு இப்போ கொடைக்கானல்னா வெறும் சுற்றுலாத்தலமாகவே மாறி போயிடுச்சு ஆனால் வந்துவிட்டு அந்த அளவுக்கு இது ஃபேமஸ்ஸாக இருந்துருக்குது அடுத்ததாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ப நான் குட்டி பா பிள்ளையாக இருக்கும் போது ஒரு கொய்யா அதிகமாகவும் இந்த வா வானொலி வந்துவிட்டு யாருக்கிட்டையுமே இருக்காது அப்படி பார்த்திங்கன்னா அங்கங்கே அங்கங்கே ஒன்று ரெண்டு அந்த மாதிரி எதாவது வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும்தான் நாட்டில் என்ன நடக்குதுன்ற நாட்டு நடப்பே தெரியும் மற்றவங்க யாருக்குமே தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு இருந்த காலம் மாதிரி இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளோட நீ நொடிக்கே எங்கே உலகத்துல எந்த நொடியில எது நடந்தாலுமே அடுத்த வினாடியே நமக்கு தெரியிற அளவுக்கு நாம வந்துவிட்டு அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறோம் எல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இருந்தாலுமே அப்போ அந்த அப்படியாப்பட்ட காலக்கட்டத்தில் நம்ப எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் அவதிப்பட்ற காலமும் இருந்துருக்குது அப்படியும் வாழ்ந்துட்டு தான் நம்ப வந்துருக்கிறோம் இதுவும் வந்துட்டு நல்லா தான் இருக்கு பா வானொலி வந்துவிட்டு ரொம்ப மக்களுக்கு வந்துவிட்டு அவ்வளோக பயனுள்ளதாக இருந்துருக்குது இதை வந்துவிட்டு யாராலையுமே மறுத்து கூட முடியாது அந்த அளவுக்கு வந்துவிட்டு இந்த வானொலியோட பயன்களை நம்ப சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு வந்துவிட்டு இந்த வானொலியோட பயன்பாடை வந்து நம்மளோட மக்களுக்கிட்ட இன்னமும் இருக்குது அதனால் வந்து வானொலியை பற்றி சொல்ணும்னா இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் நமக்கு அதிகமாக வந்துவிட்டு செய்திகளுக்கும் பாட்டு கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ப பொழுதெனைக்கும் அந்த விளம்பரத்தை கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு அது வருதோ இல்லையோ நாம்பளே சொல்லிவிடுவோம் அந்த அளவுக்கு வந்துவிட்டு நம்பளுக்கு பழக்கப்பட்டதா பழகுனதா ஒரு இது மாறிடுச்சு இந்த வானொலி பயன்பாடு பா இந்த வானொலி பயன்பாடு வந்துவிட்டு இப்போ எல்லாருமே நம்ம மறந்துவிட்டோம் இன்னமும் வந்துவிட்டு சின்ன சின்ன கார்லையிலாம் வச்சுட்டு இருக்காங்க அப்ப அப்பதைக்கு பார்க்குறாங்க ஆனால் எங்கள் அப்பா எல்லாம் வந்துவிட்டு இன்னமும் வந்துவிட்டு இந்த இதெல்லாம் டைமுக்கு அந்த இதில் போட்டு நியூஸ் கேட்கறது செய்தி கேட்கறது அப்புறமேட்டு வந்துவிட்டு பா பாட்டு கேட்கறது இன்னமும் இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்துவிட்டு அந்த காலத்து மனுஷங்க கொஞ்ச பேர் மட்டும்தான் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பரவா இல்லை நல்லா இருந்தது வானொலியோட இதை வந்து வளர்ச்சி வந்துவிட்டு இப்போ நம்பளோட கையில் வந்துவிட்டு சின்னதாக ஒரு சா ஒரு சின்னதாக ஒரு பொட்டிக்குள்ளே அடைச்ச மாதிரி ஒரு அலைபேசியை அடைச்சி வச்சுருக்குறோம்